எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டூரிஸ்டு ப்ளேஸ் இருக்குது அந்த டூரிஸ்டு பிளேஸில் வந்து ஆளுங்கள்லாம் வந்து போகறதுக்கு ட்ராவல் வ காரில் வர்றதுக்கு பார்க்கிங்கு பார்க்கிங்கோட சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதனஞ்சு பேர் தங்குற அளவுக்கு ஒரு ஒரு ரூமு இருக்கு நான் ஒரு பெரிய வீடு இருக்கு அந்த பெரிய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பதனஞ்சு பேர் வந்து ஸ்டே பண்ணலாம் ஃபுட்டு வந்து பக்கத்துல ஹோட்டல்லாம் இருக்குது ஆர்ட்ரு கொடுத்தாங்கன்னா இவங்களே வீட்ல கூட செஞ்சு தருவாங்க இல்லைனா பக்கத்தில் ஹோட்டலில் வாங்கிக்கலாம் நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்டு பிளேஸு பாரிஸு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வண்டி நிற்கிற அளவுக்கே வன் பா பார்க்கிங் பிளேஸ் வந்து பெருசாக இருக்குது வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடு தான் ஆனால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது இவங்க வந்து கஷ்ட்டமர்ஸ்லாம் பிடிக்கிறதுக்காக ஆன்லைனலையும் வந்து லிங்க்கு மாதிரி வச்சிட்டுருக்குறாங்க இப்போ மேப்பில் போய் பார்த்திங்கன்னா இவங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாம் காட்டும் அந்த டீடெய்ல்ஸு படி நம்ம ஃபில் பண்ணமுன்னா நம்மளுக்கு நம்ம இவங்களுக்கு வீடு வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் ஏன்னா இவங்களோடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏசி இருக்கு உள்ள வெயில் டைம்மில் வரவங்களுக்குலாம் ஏசி போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட்டு பில்லு அதற்கு ஏற்ற மாரி அவங்க வந்து காசு வாங்கிப்பாங்க நல்லா இருக்கும் வீடு பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் பிளேஸும் பெருசாக இருக்குது இந்த லேண்ட் மார்க்கில் நீங்கள் கூகுலில் தேடுனாலே கிடச்சிடும் அதனால் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து போகறதுக்கு நீங்கள் நிறைய பேர் கிட்ட கேட்டீங்கனாலும் சொல்லுங்வாங்க பிளேஸில்